ஹலோ ஹலோ ஃபர்னிச்சர் கடைங்களா பீரோ என்ன வெலை சார் மர பீரோ ஆ என்ன எவ்வளோ ரேட்டு சார் ஆறடி பீரோ ஆ சரி சார் வேறு இது சோஃபா என்ன வெலை சார் சோஃபா ஆ அது ஒரு மரக்கட்டிலு ஒன்று வேணும் ஆமாம் சரி சார் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா பழைய எங்கக்கிட்ட பழைய பொருள் இருக்குது பீரோ கட்டில் சோஃபா இருக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற முடியுமா என்னென்னு கேக்கிறேன் ஆ

ஆ சரி சார் சரி வர்றேன்